ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லைன்னா போகிற இடம் மருத்துவமனை ஹாஸ்ப்பிட்டல் கிளீனிக் அப்புறம் வந்து சில சில இடங்கள் சிறிய இடங்கள் கூட சில பேர் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க அதாவது வீட்டு மருத்துவம் பாட்டி மருத்துவம் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி மருத்துவம் பார்க்குறதுனால நம்மளுடைய உடல் குறைகள் நிறைவு பெறுது அதாவது நம்ம உடம்பு சரி ஆகிறது இந்த மாதிரி இப்போ ஆஸ்ப்பிட்டலுக்கும் மற்ற டாக்ட்ரும் போய் பார்க்கும் போதே அவங்க தர வார்த்தையும் அவங்க தர சிகிச்சையும் நம்மளோடைய உடம்பு சரி செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இப்போது வந்து நான் இப்போ ஒரு ஹாஸ்ப்பிட்டலுக்கு போனேன்னா எனக்கு வந்து ரேட் பயமாக இருக்கும் ரேட் அதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற க்யூ ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா அவங்க டைமிங்க்கு நாம போகணும் அப்படி போனாலும் அவங்க லேட்டாக வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து மத்தியானம் வரைக்கும் இருந்தால் கூட பெரிய க்யூனால ஒரு மதியானம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் போயிடுவாங்க அப்பவும் நம்ம நாளைக்கு தான் வரணும் சில ஹாஸ்ப்பிட்டல் நல்ல ஹாஸ்ப்பிட்டல் தூரமாக இருக்கும் சில மருத்துவமனை பக்கமாக இருக்கும் ஆனால் சில மருத்துவமனைகளும் பிரச்சனைகள் நடக்கிறது தப்புக்கள் நடக்கிறது அந்த தப்பை ஒருவருக்கு மன அழுத்தத்தையும் இந்த மருத்துவமனையின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் இழிவையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறது இப்போ வந்து ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போகணும்னா சில தூரம் பயணிக்கணும் சில இடங்கள் தாண்டணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் செய்த சிறு சிறிய தவறுகளால் பெரிய பாதிப்புகள் ஒருத்தருக்கு உருவாகும் இப்போ வந்து குழந்தைகள் பிரசவம் உடல் ரீதியான குறைகள் மன கஷ்டங்கள் கால் வலி கை வலி அதாவது அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பெரிய பெரிய சிகிச்சைகள் சிறிய இடத்தில் நடப்பது இல்லை பெரிய இட இடத்தில் தான் நடக்கிறது அரசு மருத்துவமனைகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது சுத்தம் குறைவாக இருக்கிறது இதுவே தனியார் மருத்துவமனைகள் கூட்டமும் பெரிதாக இருக்கிறது சுத்தமும் நன்றாக இருக்கிறது அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் டாக்டர்கள் எவ்வளோ தரமாக இரு இருப்பார்கள் என்று நம்மளுக்கு தெரியவில்லை நாங்கள் அவர்களை நம்புகிறோம் நான் அவங்களை நம்புகிறேன் அவங்க வந்து வியாபாரமாக ஆக்குனாலோ இல்லை நம்மனால் நாலு பேர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி நம்மளுக்கு உதவி செஞ்சாலும் அது நம்மளுடைய தன்மை நம்மளுடைய உடம்பு நாம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது வந்து நிறைய நிறைய உணவு ரீதியான சிகிச்சைகள் நடக்கின்றன பாதி வியாதிகள் உணவு வழியாகவே சரியாகும் ஆனால் நல்ல உணவுகள் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை ஏனென்றால் சூழ்நிலைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அப்புறம் வழி இல்லை நேரம் இல்லை வேலை இருக்குது நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குறதுனால நிறையா பேருக்கு நல்ல உணவுகள் கிடைப்பது இல்லை உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது இருப்ப இருக்கிற காலங்கள்ல கணினி முன்னாடி உக்காந்துக்கிட்டு மணி கணக்காக உக்காந்துட்டு இருக்கோம் முதுகு வலி வருது நிறைய பிரச்சனைகள் வருது நிறையா மருத்துவமனைகளும் இப்போ இருக்குது ஏன்னா வியாபாரம் ஆயிடுச்சு எல்லாரும் காசு பார்க்குறாங்க சில சில வியாதிகள் அதாவது காய்ச்சல் தலை வலி வயிறு வலினு போனாவே முன்னூறு ரூபாய் எரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்கும் செலவாகுது இது வந்து ஒரு சராசரியான மனிதர்களால் வாங்க முடியாது அதாவது கட்ட முடியாது ஒரு ஒரு டாக்டரை போய் பார்க்கணுன்னா நிறையா பணக்காரவங்களாலும் இல்லை சிறிய சிறிய காசு வைத்திருக்கவரால் மட்டுமே தான் அதை போய் பார்க்க முடியும் ஏழைகளால் பார்க்க முடியாது ஏனென்றால்அரசு மருத்துவமனையில் ஒரே வழி அங்கே கட்டணம் குறைவு தனியார் மருத்துவமனையில் வசதிகள் அதிகம் கட்டணம் குறைவு ஆனால் அங்கு கட்டணமும் அதிகம் அதனாலவே ஏழைகளால் அங்கு போக முடிகிறது இல்லை ஆனாலும் ஒரு சில ஆம்புலன்ஸ் அதாவது அவசர வாகனங்கள் அங்கு போய் நிறுத்தி அவங்களுக்கு நம்மளுடைய தேவைகள் வியாபாரமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய உடலை இந்த சூழ்நிலையில் சுற்றுசூழலால் பாதுகாப்பதே சிறந்தது இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேலையை செய்தால் எல்லாருக்கும் அந்த வேலையே கிடைக்காது இப்போ சில பேருக்கு அதிகமாக கிடைக்கும் சில பேருக்கு கம்மியாக கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி ஒரு உடலை சரி செய்யணும்மானால் நிறைய வழிமுறைகள் நிறைய நேரம் ஆகும் இது ஒன்றும் சும்மா தக்காளி வியாபாரம் கிடையாது உடனே சரியாக ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பொறுமையாக கையாளுவதற்கு திறமையான டாக்டருகளும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை சந்திக்க கட்டணம் அதிகம் கட்டணும் நிறையா காசு கட்டணும் அப்போது தான் போய் ஒரு டாக்டர் ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்க முடியும் நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்க முடியும் இது தான் இயல்பு இப்படி எல்லா டாக்டருக்கும் எல்லா மருத்துவமனை இருந்தால் சாதாரண சராசரி மனிதர்களால் ஒரு மருத்துவத்தை பயன் பயன்படுத்த முடியாது இதை க நம்பள் உற்று கவனிக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வையால் பார்க்க வேண்டும்